படிப்பதற்கு முன்பு பிடிக்காது என்று நான் நினைக்கும் புத்தகமானது ராமகிருஷ்ண பரமஹம்சரின் அமுத மொழிகள் என்ற புத்தகம் மற்றும் வேதாத்திரியினுடைய சித்தாந்தங்கள் இந்த இரண்டு புத்தகங்களில் முதலில் கூற வேண்டுமென்றால் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அமுத மொழிகள் இவர் விவேகானந்தருடைய மானசீக குரு ஆவார் இவருடைய பொன்மொழிகள் மிகவும் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாகவே அமைந்திருக்கும் அடுத்ததாக கூற வேண்டுமென்றால் வேதாத்திரியுடைய சித்தாந்தங்கள் வேதாத்திரியம் என்று கூறுவார்கள் அந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்கள் அனைத்தும் நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்றதாகவும் அதில் கூறப்பட்டுள்ள எடுத்துக்காட்டுகள் அனைத்தும் நடைமுறை வாழ்வி வாழ்க்கையோடு ஒட்டியும் இருப்பதனால் அது எனக்கு வந்து ரொம்ப பிடித்த புத்தகமாகவே மாறிவிட்டது என்றலாம் வேதாத்திரி தற்காலத்தில் வாழ்ந்தவரு முக்கியமான மகரிஷி ஆவார் அவரை மகரிஷி என அழைக்கின்றார்கள் அனைவரும் நான் உட்பட அவருடைய கருத்துக்கள் அற்புதமாகவே இருக்கும் என்று நான் நம்புகிறேன்